எதுவும் கேட்கல ஹலோ ஹலோ திருவான்மியூர்லேருந்து சென்னை போகிற பஸ் கண்டெக்டரா சார் மேம் ஆ மேம் பஸ்ஸு ஏன் இன்னும் இங்கே ரீச் ஆகல பஸ்ஸு வந்து ஒம்பது மணிக்கே ரீச் ஆகும்னு சொல்லி இது நெட்ஒர்க்ல போட்டிருக்கு இப்போ வெப்சைட்ல போட்டிருக்கு மணி இப்போ மணி பார்த்தா ஒம்பதே ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கீங்க அங் எ அங்கே என்ன மேம் பிரச்சனை ஆயிடுச்சு ஏன் இன்னும் வரல ஒன்னவர் ஆகுமா மேம் மேம் மேம் ஒன்னவர்லாம் வெயிட் பண்ண முடியாது மேம் என்னோட ஒய்ஃப் வந்து பஸ்ல இருக்காங்க நான் அவங்கள கூட்டிட்டு இப்போ வெ வெளிய போக வேண்டிய எனக்கு மொ ஒரு முக்கியமா வேலை இருக்குது மேம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவீங்கள் நீங்கள்

ஆ வேற பஸ் அரேஞ் பண்ணிக்கவா சரி வேற பஸ் அரேஞ் பண்ணீங்கன்னால் எப்படி எனக்கு இப்போ டிக்கெட்ல நீங்கள் பாதி வெ இப்போ எந்த ஸ்டாப்ல இருக்கீங்கள் நீங்கள் அடையார்ல இருக்கீங்கள் இன்னும் பாதி வழி கூட வரல சரி இப்போது எப்படி நான் டிக்கெட்டுக்கு நான் எழுநூறுபா போட்டுருக்கேன் டிக்கெட் நாங்கள் தான் மேம் போடுவோம் நீங்கள் இப்போது எழுநூறுபானா பாதி வழி கூட நீங்கள் இன்னும் தாண்டலை மேம் நாங் நாங்கள் எப்படி இப்போ எழுநூறுபா கொடுத்து வர முடியும் எழுநூறுபா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் டிக்கெட்ல ஏதாச்சும் இது பண்ணுங்கள் சரி சீக்கிரம் மாத்திவிடுங்க அங்கே என் ஒய்ஃப் இருக்காங்கள் கொஞ்சம் பாருங்களேன் நம்பர் டொன்டி ஃபர்ஸ்ட் சீட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அங்கே என் ஒய்ஃப் என்னோடய ஒய்ஃப் கால் எடுக்க மாட்றாங்கள் அவங்க அவைலபிளாக இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் சேஃபாக அனுப்ச்சிவிடுங்க மேம் நீங்கள் ஹலோ இப்போ ஓகே மேம் ஸோ இது பண்ணிட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் இப்போ வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பஸ்ல ஏற்றி விடுங்கள் மேம் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கள் ஓகே முடி முடிஞ்சால் ஒரு ஸ்லீப்பர் கோச் இருந்தால் அனு அனுப்பிச்சிவிடுங்க மேம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற வேற எந்த பஸ்ஸும் ஒத்துக்காது கொஞ்சம் அனுப்ச்சிவிட்டுட்டு எனக்கு கால் பண் இந்த ப இந்த நம்பருக்கே கொஞ்சம் கால் பண்ணுறீங்களா அவங்ககிட்ட செ ஸோ ஃபோன் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்கிது ஆ ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் தேங்க்யூ மேம் ம்